இங்கே நாகபட்டினத்தில் சுற்றிப் பார்க்க நிறைய எடம் இருக்குது இப்போது எடுத்துக்கிட்டிங்கனால் வேளாங்கண்ணியில் சர்ச் இருக்குது நாகூரில் தர்கா இருக்குது சுற்றியும் நிறைய கோயில்கள் இருக்குது அப்புறம் இந்த இடத்தச் சுற்றி கடல் நல்லாயிருக்கு கடலில் வந்து போட்டில் சவாரி போகிறது வரது இந்தமாதிரி இருக்கும் மீன் பிடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இங்கே சுற்றிப் பார்க்க வர பசங்களாம் என்ன பண்றாங்க அப்படினா ஸ்கூலேருந்து சுற்றுலா டூர் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வருவாங்க காலேஜ்லேருந்து வருவாங்க எல்லா வரவங்களாம் அதை பார்க்குறோம் அழகாக இருக்குது ஒரு எடம் அப்படின்னா அந்த கண்ணால் பார்த்து அழகாக இருக்குனு சொல்லிட்டு போக மாட்டேறாங்க அந்த இடத்த ஏதாவது ஒன்று பண்ணி வீணாக்கணு அப்படின்னுதான் யோசிக்கிறாங்க முக்கியமாக பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்கை கன்னாப்பின்னான்னு எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க இதை ஆடு மாடெல்லாம் சாப்பிட்றதுனால அதுங்களுக்கும் உடம்பு சரி இல்லாமல் போயிடுது இங்கே தண்ணியும் மாசுவாகி குடிக்கிற தண்ணியும் வீணாக போகுது இந்த பசங்களாம் வந்துட்டு படித்த பசங்களாம் நிறைய பேர் வந்தாலும் அவங்களும் இதுதான் பண்றாங்க படிக்காத ஏழைகளும் இதைத்தான் பண்றாங்க ஒரு சுற்றி பார்க்க ஒரு இடம் வந்து இருக்குது அப்படினா அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அதை பார்த்துட்டு நம்ம வந்து போகணும் அதை தூய்மைப்படுத்த எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கறதை யாரும் யோசிக்க மாட்டேறாங்க எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒன்றை பண்ணிட்டு போயிடுறாங்க இதனாலயே வந்து தூய்மையாக இருக்கிற மற்ற இடமுமே வந்து வீணாக போகுது சொல்லி போர்டு வச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் கேட்க மாட்டேறாங்க நம்ம ஊரு நம்ம இடத்த நம்ம தான் பாதுகாக்கணும் இது நம்மளோட அடையாளம்னு ஏன் யாரும் யோசிக்க மாட்டேறாங்கனு எனக்கு தெரியலை கவுர்மண்ட் தான் இதுக்கு எதாவது பண்ணணும் ஆறு எல்லாம் வந்து ஃபேக்ட்ரியோடய கழிவுத் தண்ணி போகிறதுனால குடிக்கிற தண்ணியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விஷமாயிட்டு இருக்குது